ஆமாம் ஐயங்கார் பேக்கரிஸ் தான் என்ன மாதிரி ரேட்டில் என்ன கேக் நீங்கள் வேணும்னு நினைக்குறீங்க ரெட் வெல்வெட் ப்ளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் இருக்குது நார்மல் கேக் இருக்குது வெண்ணிலா சாக்கலேட் பனானா கேக்ஸ் இருக்குது

கிடைக்கும் அதுக்கு ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன எந்த டேட்டில் வேணும் நீங்கள் சொன்னிங்கனா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணிக் கொடுப்போம் ஆ எடுத்துக்கலாம் நீங்கள் அன்றைக்கு வந்தாலும் எடுத்துக்கலாம் உங்கள் உங்கள் டைம் ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் கேஜி எவ்வளோ எவ்வளோ ஃபை கேஜிஸா ஃபைவ் கேஜிஸ்ன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி வரும் ம் ஆமாம் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஹண்ட்ரட் கொறைச்சிக்கலாம் வேணுனா சரி ஓகே எடுத்துக்கிறோம் சரி ஓகே தேங்க்யூ ஃபார் சொல்லுங்கள் டீட்டைல் சொல்லுங்கள் நான் எழுதிக்கிறேன் டொண்ட்டி த்ரீ டேட் சவன் ஓகே ஓகே கவினேஷ் ராம் ஓகே ஓகே கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸ் வைக்கணுமா எப்படி

சரி ஓகே